தமிழ்நாட்டில் வந்து அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் கோலம் போடுறது வந்து நடைமுறையில் இருந்துகிட்டிருக்குது மார்கழி மாதமும் தை மாதமும் தான் வந்து முக்கியமாக எல்லாேரும் கோலம் போடுவாங்க நேரத்தில் ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சி கோலம் போட்டுருவாங்க சில பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க அப்புறம் தமிழ்நாட்டு பெண்கள் வந்து குங்குமம் வச்சுகிறது வந்து ஒரு முக்கிய கலாச்சாரமாக நினைக்கிறாங்க விதவைகளெலாம் வந்து குங்குமம் வச்சுக்க மாட்டாங்க அப்புறம் வந்து பண்டிகை நாள்களில் அப்புறம் விசேஷமான நாள்களில் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க வந்து புது துணி எடுத்து போட்டுப்பாங்க அப்புறம் வந்து பிராமினர்ஸ் வந்து நூல் அணிஞ்சுருப்பாங்க அப்புறம் வந்து ஏதாவது விசேஷ நாளில் முக்கியமான நாள்களில் வந்து தமிழ் நாட்டுகாரங்க வந்து பூஜைக்கெல்லாம் போய் சாமி கும்பிடுவாங்க பூஜை செய்வாங்க விரதம் இருப்பாங்க முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து தர்காவுக்கு போய் ஒரு நாளைக்கி அஞ்சு வேளைக்கு வந்து அவங்க தொழுவாங்க அப்புறம் வந்து ரோஜாப்பூ மாலை எல்லாம் வந்து ஏதாவது விசேஷத்துக்கும் ஏதாவது யாராவது யாராவது தவறிவிட்டாங்கன்னா அந்த ரோஜா பூ மாலையெலாம் யூஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்காரங்க வந்து சடங்கு செய்வாங்க